மக்கள் நகரங்களில் குடியேறுறதனால இக்கிராமப்புற இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா தங்களோட துணையை தேர்ந்தெடுக்கிறதுல சிக்கல்கள் ஏற்படுதாக இல்லையாங்கிறது கேள்வி கண்டிப்பாக ஆமாம்ங்க ஏன்னா கலாச்சாரம் கிராமங்களில் பின்பற்றக்கூடிய கலாச்சாரங்களும் நகரங்களில் பின்பற்றக்கூடிய கலாச்சாரங்களும் வெவ்வேறாக இருக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுறேன் எங்கள் ஊரில் அதாவது எங்கள் கிராமத்தில் ஒரு இளைஞர் இருந்தார் விவசாயம் தான் பண்ணார் அவருக்கு படிப்பறிவு வந்து பார்த்திங்கன்னா கம்மிதான் அவருக்கு நார்மலாக படிக்க தெரியும் எழுத தெரியும் ஆனால் எப்போ அவர் தங்களோட ஊதியம் பத்தாமல் நகரத்திற்கு தங்களோட வாழ்க்கைய மாற்றிக்கிட்டாரோ அப்ப அவரோட சிக்கல் ஆரம்பிச்சிது அதாவது அவர் தன்னோட பணி அதாவது வேலையை முடிச்சிவிட்டு ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு தனது துணையை தேர்ந்தெடுத்தார் அவர் துணையை தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கும் இவங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது அவங்களோட கருத்துக்களை இவங்க மறுக்குறது இவங்களோட கருத்துக்களை அவங்க மறுக்க மறுக்குறதுமாக இருந்தனால் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துட்டுருந்துது அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் இறுதி கட்டத்தில் பெரிய பிரச்சனையாக மாறிச்சு எதிர்காலத்தில் பெரிய பிரச்சனையாக மாறி இவங்க பிரிஞ்சு போகற சூழ்நிலையும் ஏற்பட்டுச்சு இதுதாங்க ஒரு கிராமப்புற இளைஞரோட வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயம் இதனால்தான் சொல்லுறேன் கிராமப்புற இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா நகரத்தோட வாழ்க்கைய ஏற்றுக்கொள்வதற்கு சிறிது நேரம் ஏற்படும் அதையும் தாண்டி சில இளைஞர்கள் தங்களோட வாழ்க்கைய அமைச்சிக்குறாங்க தங்களோட துணையை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க ஆனால் அது தொண்ணூறு சதவீத இளைஞர்களால் பண்ண முடியாது மீதமுள்ள பத்து சதவீத இளைஞர்களால் மட்டும்தான் அந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள முடிகிறது ஆகவே தொண்ணூறு சதவீத இளைஞர்களால் அதாவது கிராமப்புற இளைஞர்களால் தங்களது துணைகளை தேர்ந்தெடுத்து கொள்வதில் சிக்கல்கள் உள்ளது